ஹலோ மேஸ்திரி பேசுகிறிங்களா நாங்கள் வீடு கட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்கக்கிட்ட ஆ எக்ஸ்டா ஒரு ரெண்டு ரூம் போடணும் போடணும் அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஒரு சதுரடிக்கு இல்லை ஃபுல்லாக கீழே கீழே ஃபுல்லாக டைல்ஸ் போடணும் அதாவது இருபதுக்கு பத்து சொல்வாங்கள்ல அந்த இதில் போடணும் அந்த அளவு சதுரம் போடணும் சிமெண்ட் எவ்வளோ ஆகும் செங்கல் எவ்வளோ ஆகும் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா அது எப்படி பார்த்து பேசலாம்ன்னு பண்ணேன்ங்க சரிங்க

சரிங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டைல்ஸ் வந்து சின்ன சின்ன டைல்ஸ் தான் போடணும் சின்ன சின்ன இப்போது கட்டம் வருது இல்லைங்களா அது தான் ஒயிட் டைல்ஸ் தான் போடணும் அதாவது பாத்ரூமே அட்டாச்சு பாத்ரூமும் அப்படியே வேணும் ஆ ரெண்டு பா ம் ஆமாம் ரெண்டு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வேணும் அப்படியே கபோட்ஸும் அடிக்கிற மாதிரியே அப்படியே ப்ளான் பண்ணி கட்டணும் அப்படியே ஆ ஆ ஆமாம் ஆமாம் அது கபோட்ஸ் எல்லாம் நல்லா வுட்டுல செய்யணும் அதாவது செ செவுரெல்லாம் நல்லா விரிசல் வராமல் நல்லா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் அமௌண்ட் பார்த்துட்டு சொன்னிங்கன்னா ஓகே ஆ சரிங்க ஓகேங்க தேங்க்ஸ் ம்